வணக்கம் சார் இப்போ முன்னாடி நான் சொந்தமாக செஞ்சிட்டு இருந்த ஒரு தொழில்னு பாரத்தீங்கன்னா விவசாயம் சார் எங்கள் ஊரில் வந்து விவசாயம்ன்றது வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய பெரிய பங்கு வகிக்கும் இங்கேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல பயிர் சாகுபடி எல்லாம் நமக்கு வந்து பூமியில் இருந்து நம்ம விளச்சல் அப்போவே எடுத்து சாப்பிட்ற அதில் எந்த வித ரசாயண பொருளும் இல்லாத எந்த வித நமக்கு பின் விளைவை ஏற்படாத ஒரு உணவு வகையாக இருக்கும் இப்போ பார்த்துக்கின்னிங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு இந்த பீன்ஸு இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே விளச்சல் பண்ணி எடுப்போம் அப்போ முன்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பயிரை எடுத்து ஒரு மாட்டு சாணத்தில் தான் அந்த எருவை உருவாக்கி அதில் இருந்து அந்த பயிறு வந்துட்டு இருந்துச்சி ஒரு மண்புழு உரமாக தான் இருந்துச்சி இப்போதைக்குனு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மண்ணை கொண்டு போய் நம்ம சோதனை செய்கிற பரிசோதனை செய்கிற அளவுக்கு வந்து ஒரு தொழில்நுட்பத்த நம்பி இருக்கோம் ஒரு இந்த மண்ணில் வந்து இந்த பயிறு வருமா அப்படினு நம்மளே போய் மற்றவங்க கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு நம்மளோடய நிலம இன்றைக்கு தள்ளப்பட்டுருக்கு முன்னாடி நமக்கு தெரியும் இந்த மண்ணில் என்ன விளச்சல் வரும் எப்படி இந்த விவசாயத்தை நம்ம எடுக்கணும் அப்படினு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து செயற்கை உரமாக மாறிருச்சு இப்போ ஒரு எருவே போடுறதா இருந்தாலும் அதில் ஆயிரத்தெட்டு கெமிக்கல் கலக்க வேண்டியதாக இருக்குது அந்த கெமிக்கல்னால நமக்கு கிடைக்கிற விளச்சல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கை பொருளாக இயற்கை சார்ந்த ஒரு பொருளாக நமக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ எல்லாம் பாதி இயற்கை செயற்கைன்ற அளவுக்கு வந்து வந்துடுச்சி இப்போ எல்லாத்துலையும் வந்து ஒரு தொழில்நுட்பம் தான் சார் இருக்குது அதாவது ஒரு முட்டை எடுத்துக்கிட்டா கூட முன்னாடி வந்து வெறும் கோழியில் இருந்து தான் முட்டை வந்துச்சி இப்போ ஒரு முட்டை பத்து முட்டையாக ஆக்கிற அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருக்கு இது எல்லாம் நமக்கு கேடு தான் விளைவிக்கிதே தவிர இதில் எந்த ஒரு ஆரோக்கியமும் வந்து நமக்கு கிடைக்கல